ஹலோ சார் குட் ஈவ்னிங் சார் சார் நான் உங்கள் காலேஜில் தான் சார் பிஎஸ்சி எண்விரான்மெண்ட் மேனேஜ்மென்ட்டு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பப் பேசுகிறேன் சார் சார் எங்கள் டிபார்மெண்ட்டில் ஒரு புராஜெக்ட் வொர்க்காக என்எல்ஸில் ரெக்கார்டிங்க எடுக்கச் சொல்லிருக்காங்க சார் உங்கள் பர்மிஷன் வேணும் சார் நாங்கள் இங்கே டிபார்ட்மெண்ட் பசங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஒருநாள் போகிறதுக்கு பர்மிஷன் வேணும் சார்

இன்றைக்கி ஒரு ஈவ்னிங் போகிறோம் சார் ஈவ்னிங் ஒரு டூ ஹவர்ஸ் தான் சார் ப ஃபைவ் டூ செவன் சார் ஓகே சார் நாளைக்கு பர்மிஷன் அதே ஃபைவ் டூ செவன் கிடைக்குமா சார் எங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் ஷேசாத்திரி சார் சார் பர்மிஷன் வாங்கியாச்சு சார் எங்கள் ஷோசாத்திரி சாரு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அவர் பர்மிஷன் வாங்கிட்டாரு சார் நாங்கள் கிளாஸில் வந்த நாங்கள் ஒரு முப்பத்தி நாலு பேரு போகிறம் சார் அதில் பத்து பேரு கேர்ல்ஸ் நாங்கள் இருபத்தி நாலு பேரு பாய்ஸ் போகிறோம் சார் ஓகே சார் அதுக்கு பர்மிஷன் இங்கே அது கிடைக்குமா சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே சார் நாங்கள் பத்திரமா சார் கூட எங்கள் இன்ஜார்ஜ் சார் சார் அங்கே ஒரு ஒன் ஹவர் தான் சார்

ஓகே சார் தேங்க் யூ சார்

ஓகே சார்

எஸ் சார் ப்ராஜெக்ட் ஷெல்ட்யூல்டு சார் அதில் இந்த எங்கள் எங்கள் ரிலேட்டிவ் அங்கே வேலை செய்கிறாங்க அவரு மூலிமா பர்மிஷன் கேட்டுருக்கோம் சார் ஆமாம் சார் எந்தப் பிராப்ளமும் இல்லை சார் ஃபுல் பர்மிஷன் வாய்ங்காச்சு சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்